ஆ மேம் டெலிவரி வந்துருக்கோம் உங்கள் லொகேஷனில் தான் நிற்கிறோம் வந்து வாங்கிக்கிறிங்களா பார்சல் ஆ ஆமாம் மேம் நான் லொகேஷன் ரீச் ஆயிட்டேன் ஆ ஆமாம் மேம் கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுத்துருக்கிங்க வெளியே இருக்கிங்களா ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம் நீங்கள் ஜிபே பண்ணலாம் நான் உங்களுக்கு ஒரு நம்பர் அனுப்புகிறேன் ஆ சொல்லுறேன் நீங்கள் அந்த இந்த நம்பர்க்கே நீங்கள் ஜிபே பண்ணிருங்க மேம் ஃபோர் நைன்ட்டி சிக்ஸ் மேம் ஆ மேம் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறோம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அதை மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா இல்லை மேம் நீங்கள் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி அப்போ நீங்கள் ஜிபே பண்ணுறிங்கள ஸோ அது கம்பெனிக்கு உங்களுக்கு ரீச் ஆயிட்டு அப்படிங்குற ஒரு கன்ஃபர்மேசன்க்காக ஒரு ஓடிபி இல்லை இல்லை மேம் அந்தமாதிரி பிரச்சனைலாம் எதுவும் வராது சேஃப் செக்யூரிட்டி டீடெயில்ஸ் தான் மேம் நீங்கள் அதுக்கு அப்புறோம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கூட எதுவும் பிரச்சனனா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பாக்ஸ் கம்ப்ளைண்ட் மேம் ஆ ஓகே மேம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஃபுல் ரீஃபண்ட் கிடச்சிடும் மேம் டேமேஜ் எதுவும் இருந்துச்சுன்னா ஆ மேம் ஓடிபி சொல்ல முடியுமா டூ டூ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஆ ஓகே ஓகே மேம் பேமெண்ட் ரிசீவ் ஆயிருச்சு தேங்க் யூ மேம்